நான் ஸ்கூல் முடி நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவை வந்து என்னை வந்து ஸ்கூல் டியூஷன் வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே டியூஷன் எனக்கு ஸ்கூல் வந்து காலையில் செவனுக்கு ஆரம்பித்தா நைட் டென் ஆகிடும் டென்னுக்கு நைட் டென் ஆகிடும் டென் இருக்கிற வரைக்கும் நான் வந்து டியூஷன் போகல ஆனால் வந்து நான் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து படிக்கிற நான் நாலு க்ளாஸும் வந்து கரெக்டாக சிக்ஸ் ஒ கிளாக்கு வரேன்னால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டு ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்காக எங்கள் அம்மா வந்து பிக் அப் பண்ணிப்பாங்க அப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்சு எப்பயுமே டியூஷன் டியூஷன் டியூஷன் டியூஷன் போய்விட்டு அங்கே ஜா அங்கேயும் கொஞ்சம் ஜாலியாக இருந்து தான் படிப்பேன் ஜாலியாகவும் இருக்கும் அங்கே வந்து ஒரு நான் ஒரு கைன்ட் ஆஃப் மைண்டு வெச்சு ஒரு ஒரு தியரி ஆஃப் கற்றுப்பேன் அதுக்கப்புறம் வந்து